ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி எட்ணூற்றி எண்பத்தி எட்டு